ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸியா சார் நான் இங்கே புதுக்கோட்டையிலேருந்து ரமேஷ் பேசுறேன் சார் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸியில்தான் சார் டாக்ஸி புக் பண்ணி இங்க புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போய்ட்டு வந்தேன் சார் அதுதான் அதை வச்சுத்தான் திரும்ப நம்ப திரும்ப வந்து திருச்சி வரைக்கும் போயிட்டு வரணும் சார் அதுதான் இப்போ உங்கள் இதில் கார் எவ்வளோ ரேட் என்னென்னு கேட்டுக்கலாம்ன்ட்டுதான் சார் பார்க்கேன் இப்போ ஏசினா எவ்வளோ சார் வரும் நான் ஏசினா எவ்வளோ வரும் அதே மாதிரி கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்க அதே மாதிரி போய்ட்டு நான் ரிட்டன் வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் ஆகும் சார் வெயிட்டிங்கில்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட்டிங் எவ்வளோன்றதையும் கொஞ்சம் கரெக்ட்டாக சொல்லிடுங்க சார் அதே மாதிரி கார் வந்து என்ன கார்னு சொல்லிடுங்க இப்போ சப்போஸ் இப்போ இனோவா கார் அப்படின்னா இனோவா காருக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிடுங்க ஸ்விஃப்ட் டிசையர் அது அதுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒய்ஃப் பசங்கள் ரெண்டு பேர் டோட்டலாக நாலு பேர் போகணும் சார் நாலு பேருக்கு எந்த கார் கரெக்ட்டாக இருக்கும்ன்றதையும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட்டாக பார்த்து டிசைட் பண்ணி அனுப்பிவிட்டிங்கனா கரெக்ட்டாக இருக்கும் அது மாதிரி கா கார்க்கு ஏற்ற மாதிரி எதுவும் ரேட் மாறுமா இல்லை ஏசி நான் ஏசி அதை டிப்பன் பண்ணி க ரேட் மாறுமா அதையும் கொஞ்சம் கரெக்ட்டாக சொல்லிடுங்க சார் அதே மாதிரி லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ டாக்ஸி டிரைவர் வந்து கொஞ்சம் நல்ல சேஃப்பாக ஓட்டிட்டு போயிட்டு து கொண்டாந்து விட்டாப்புல அதே மாதிரி திரும்ப இந்த டைமும் வந்து ஒரு நல்ல டாக்ஸி டிரைவராக சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரது மாதிரி பார்த்து அம்ச்சு விடுங்க சார் ஆமாம் கண்டிப்பாக அதான் ஏசி நான் ஏசி எவ்வளவு என்ன கார் எவ்வளோ ரேட் கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்குறீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு ரேட் சொன்னீங்க இப்போ அதை விட ரேட் கூடவா குறைச்சான்றது தெரில கண்டிப்பாக அது ரேட் எவ்வளோன்னு கரெக்ட்டாக சொல்லுங்க